இந்தியாவில் இருக்கிற எல்லாருக்குமே வந்து தேனீர் பிடிக்குந்தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் டீன்னா எங்கள் வீட்டில் நாங்கள் எப்படி வீட்டில் எப்படி செய்வோம் அப்படினா அங்காடிலலான் பார்த்தீங்கனா தேயிலைனு சொல்லி ஒரு பாக்ஸ் மாதிரி ஒன்று பாக்ஸோட ஒன்று கொடுப்பாங்க அது வந்து அவ்வளோ ஒரு நறுமணமாக இருக்கும் அப்றம் வந்து இந்த வெளில கொடைக்கானல் எஸ்டேட் அந்த சைடுலான் போய் பார்த்தீங்கனா தேயிலைதான் அதிகமாக இருக்கும் அது வந்து ரொம்ப வாடையாக இருக்கும் காப்பி கொட்டை தேயிலை இதலாம் அங்கே அதிகமாக இருக்கும் ரொம்ப மலிவாகவும் கிடைக்கும் எங்கேயாது வெளில போகணும் அப்படினா அதிகமாக வாய்ன்டு வந்து வீட்டில் வந்து ஒரு பாக்ஸில் போட்டு நாங்கள் வச்சுப்போம் அது நாங்கள் எப்படி டீ போடுவோம் அப்படினா ஃபர்ஸ்ட் தண்ணியை வச்சு அப்றம் வந்து கொஞ்சமாக டீ தூள் போடுவோம் ரொம்ப அதிகமாக போட்டால் கசக்குற மாதிரி இருக்கும் அதனால டீ டீ தூள் வந்து கொஞ்சம் அதிகமாக கம்மியாக போட்டு அதுக்கு தகுந்த மாதிரியான சக்கரை கொஞ்சம் போடுவோம் போட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விடுவோம் அது கொஞ்சமாக போட்டாலுமே கரைஞ்சி காவி நிறத்துல வந்துடும் அதுக்கு அப்புறமாகதான் காய்ச்சி வச்ச பாலை அதில் நாங்கள் ஊற்றி வச்சு கொதிக்கவிடுவோம் கொதிக்க விட்டு வடிகட்டினா அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும் நாங்கள் வந்து தேயிலைலாம் வாரத்தில் ஒரு தடவை இல்லை மாதத்தில் ஒரு தடவை என்ன பண்ணுவோம் மாடியில் போயிட்டு காய வச்சிடுவோம் ஏன்னா நமுத்து போயிடுத்து அப்படினா தண்ணியில் கொட்டினத்துக்கு அது கரையாது ஆனால் ரொம்ப கொரகொரனு இருந்தால் மட்டுந்தான் அது தண்ணியில் கொட்டின உடனே அது வெந்நீரில் போட்ட உட்னே அது கரையும் அப்படிங்குறதுனால நாங்கள் டீ தூள் வந்து ஒரு பேப்பர்லேயோ இல்லை ஒரு பிளேட்லேயோ எதுலேயோ கொட்டி நாங்கள் வந்து அதை காய வைப்போம் அப்போதான் வந்து டீயுமே ரொம்ப வாடையா இருக்கும் அது இன்னும் கொஞ்சம் அதிகமான வாடை வரணும் டீ குடிக்க அப்படிங்குறப்ப ஏலக்காய் ஏலக்காய் வந்து நுனிக்கி மாவு மாதிரி வச்சுருப்போம் ஏலக்காய் பவுடர் மாதிரி வச்சுருப்போம் அப்படி இல்லைனா முழு ஏலக்காய் வந்து நாங்கள் ஒரு கல்லில் வச்சு நசுக்கி டீயில் போடுவோம் அப்போதான் டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்றம் வந்து சாயந்தரம் நேரத்தில் பார்த்தீங்கனா கொஞ்சமாக இஞ்சி தட்டி போடுவோம் ஏலக்காய் போடாமல் இஞ்சி தட்டி போடுவோம் அது வந்து இஞ்சி போடுறதுனால வந்து சளி பிடிக்கும்போது அந்த இஞ்சி வந்து நம்ம டீயில் போட்டு குடித்தோம்னா தொண்டையில் இருக்கிற சளி கொஞ்சம் கரகரப்புலாம் கொறைஞ்சி கொஞ்சம் சரி ஆகும் ஆனால் காலை நேரத்தில் வந்து நம்ம தண்ணி மட்டுமே குடித்திட்டு தூங்குறதால் தொண்டை வந்து கொஞ்சம் இதமாக இருக்கும் அந்த நேரத்தில் நம்ப வந்து இஞ்சி போட்டு டீ குடித்தோம் அப்படினா தொண்டையில் வந்து புண் வந்துவிடும் அதனால காலை நேரத்தில் இஞ்சி டீ குடிக்கக் கூடாது ஆனால சாயந்திர நேரத்தில் குடிக்கிறது ரொம்ப நல்லது